எங்கள் ஊரில் வந்து அதிகமாக ஆடு மாடு கோழி அததான் நல்லா வளர்ப்போம் அதிகமா தீனியும் போடுவோம் நல்லா விளச்சல் வரும் அதோடய கழிவுகளை வந்து உரமா மாற்றுவோம் இப்படி உரமா மாற்றதுக்கு ஒரு வாரமாகும் மண் புழுவை உரமா மாற்றதுக்கு ஒரு மாதம் எடுக்கும் அது வந்து நாங்கள் வந்து விற்பனையும் பண்ணுறோம் பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு ஊர்களுக்கு அந்த மாரி அப்படின் நல்லா லா லாபம் நிறைய வரும் அதனால் நான் அந்த உரத்த வந்து பயிர்களுக்கு தோப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் போட்டால் நல்ல விளச்சல காணலாம் அப்புறம் வீட்டில் இருக்கிற பூஞ்செடி அந்த மாதிரி செடிகளுக்கலாம் போடலாம் அப்புறம் இந்த மாதிரி முந்திரி மரத்துக்கெலாம் இந்த மாதிரி போடலாம் மண் புழு உரத்த ஆடு மாடு கோழிகள் எல்லாம் ந நல்ல நல்ல தீனி கொடுக்கணும் நல்ல தீனி கொடுத்தால் நல்ல நல்ல நல்ல உரமா வரும் அதிகமாக தவிடு கொடுக்கணும் அதனால் கழிவுகளை அது வந்து எடுத்து பதப்படுத்தி அந்த மண் புழு உரமா மாற்றணும் இப்படி மாற்றதுல வந்து நல்லா காசு வரும் மத் மற்ற நாட்டுக்கெலாம் விக்கும்போது